புத்தகம் படிக்கிறது வன்ட்டு எனக்கு ஒரு ஹாபிட்டாகவே இருக்குது அதை வன்ட்டு நான் எப்பவும் வன்ட்டு அதை பண்ணுவேன் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப இல்லே எதாவது தூக்கம் வரலை அப்படின்னா எதாவது போர் அடித்தது அப்படின்னா நான் மேக்சிமம் புக்குதான் படிப்பேன் அதுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி படிக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்ட டைம் வச்சு படிக்க மாட்டேன் அது ஒரு சில புக்சுக்கு டைம் வச்சு படிக்கலாம் ஆனால் இந்த கதை புக்குக்கெலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறப்ப அடுத்து என்ன அடுத்து என்னனு கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வன்ட்டு நான் ஃபுல்லாக முடிச்சால் தான் தூங்குவேன் அப்படின்ற மாரி சிச்சுவேஷனெலாம் வந்துடும் அதனால் ஒவ்வொரு புக்குக்கு ஏற்றா மாதிரி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி டைம் ஒதுக்கி படிப்பேன் ஒரு சில புக்குலாம் வந்து இன்றைக்கு இந்த டாபிக் முடிக்கணும் அப்படின்னு எய்ம் வச்சு படிப்பேன் ஸோ எப்போலாம் எனக்கு புக்கு படிக்கணும் தோணுது எப்போலாம் எனக்கு போர் அடிக்கிறதோ கண்டிப்பாக நான் பண்ணுற ஒரே விஷயம் நிறைய பேர் பாட்டு கேட்பாங்க அதை மாதிரி பண்ணுவாங்க நான் வன்ட்டு போர் அடித்ததுனாலோ இல்லை ஒரு மாதிரி இருந்தாலோ எதாவது ஃப்ரீ டைம் இருந்தாலும் புக்கு எடுத்து படிக்க ஆரம்மிச்சிக்குவேன் இல்லை ட்ராவலிங் டைம்லேயும் புக்குதான் படிப்பேன்